பெட்ரோல் விலை மிகவும் ரொம்ப அதிகப்படியாக ஏற்றிக்கிட்டே போகறாங்க இதனால் வந்து அன்றாடம் வேலை தெ வேலைகள் வந்து ஒரு அன்றாடம் இந்த கூலி வேல செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத இந்திய அரசாங்கமும் சரி நம்முடைய தமிழக அரசாங்கமும் அதை வந்து நினைக்கிறது இல்லை அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை ஒவ்வொரு முறையும் அதை வந்து என்னைக்கு இது வந்து இந்த விலை ஏற்ற கூடிய அந்த உரிமம் பெட்ரோல் நிறுவனங்களுக்கு போச்சோ அப்பையே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அதிகப்படியாக கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி அதை வந்து இப்போ நூறு ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்து விட்டுவிட்டாங்க இதனால் பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள் தான் ஒரு மேல் ஒரு மேல் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு இந்த பாதிப்பு தெரியிறது இல்லை சரி போகறாங்க கடையில் போய் பங்கில் போய் பெட்ரோல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க ஆனால் அன்றாடம் காட்சிகளாக இருக்க கூடிய அந்த கீழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதில் ரொம்ப அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்கிறதில் ஒரு பெருவாரியான தொகை வந்து அவங்களுக்கு இந்த பெட்ரோல் போடுறதுலையே போய்விடுது அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த வேளை உணவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த அரசாங்க இதில் வந்து நினைக்கிறது இல்லை ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் வாழ்ந்து தானே ஆகணும் இப்போ வண்டியினுடைய தேவை வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய காரணத்துனால அவங்க வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து அவங்களுடைய உழைப்ப அதிகமாக போடுறாங்க அதனால அவங்களுடைய வாழ் இந்த வாழ்க்கை தரத்தை எந்த வகையிலயாவது உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க இனி அடுத்து வரக்கூடிய அரசாங்கங்களாவது பெட்ரோல் விலையை குறச்சி மக்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரணும் அந்த பெட்ரோல் நிறுவனத்தினுடைய விலை ஏற்றக்கூடிய அந்த உரிமையை தடுத்து அது வந்து மாநிலம் மத்திய அரசாங்கங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாநில அரசும் மத்திய அரசும் வந்து அந்த பெட்ரோலுக்கு உண்டான வரிகளை குறச்சி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைய தரணும் ஒரு சேமிப்புக்கு கூடிய பழக்கத்த கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த இது மூலியமாக இதை நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை அதிகப்படியாக போட்டு வாகனத்தை இயக்குறதுனால வரக்கூடிய அந்த அதிக புகையினால இந்த சுற்றுசூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறது உண்மைதான் ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அது கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு வாகனத்தினுடைய தேவை இருக்க தான் செய்யுது அதை வந்து அரசாங்கங்கள் புரிஞ்சிக்கிட்டு மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைய வாழ ஒரு வழிவகைய செய்யணும் அந்த பெட்ரோல் விலையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் சொல்லுறேன் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் இல்லாமல் நடந்து போனால் வாகனம் இல்லாமல் நடந்து போனால் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது தான் ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து அந்த அந்த வாகனத்தை சார்ந்தே இயங்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு போகறத்துக்கும் இல்லை அவங்களுடைய அடிப்படை தேவைகள் ஏதாவது நிறைவு செய்யறதுக்கும் அவங்களுக்கு அந்த வாகனம் அப்படிங்கறது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இந்த சூழல்ல மாறிருச்சு இது அரசாங்கங்கள் புரிந்துக்கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஒரு உகந்த சூழல ஏற்படுத்தி தரணும்